எங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோசப்படுவோங்க அவங்களுக்கு வந்து என்ன சமைக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு சில உணவுகள் வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து செய்வோம் ஒரு உறவினர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் வந்தால் அப்பேயே வந்து சிக்கன் மட்டன் இப்படி நான் வெஜ் எடுத்து சமச்சு அவங்களுக்கு கொடுப்போம் அப்புறமா வந்து பலகாரம் ஸ்வீட் காரம் செய்வோம் சில உணவு உணவுகள் வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு விருப்பப்பட்ட உணவையே நாங்கள் செஞ்சு சமச்சு அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க வந்தாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ஒரே நேரத்தில் வந்தால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோங்க அதேமாதிரி வீட்டுக்கு வந்த உடனே போகிறதாருந்தா டீ டீ வச்சுட்டு போண்டா வடை அந்தமாதிரி சீக்கிரமாக எது முடியுமோ அதை நாங்கள் செஞ்சு போட்டு அவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம்